ஹலோ லட்சுமி மெஸ்ஸா நான் வந்து சுமதி பேசுகிறேன் பிளாக் டூ நார்த் ஆர்காட் நெய்வேலிலேருந்து பேசுகிறோம் நான் வந்து இன்னைக்கு நைட்டு என் ஃபேமிலியோட சாப்பிட வர போகறோம் உங்கள் ஹோட்டலில் நைட்டு எத்தனை மணிக்கு ஃபுட்டு ரெடியாக இருக்கும் ஏழு மணிக்கு ரெடியாக இருக்குமா சரி எத்தனை மணிக்கு மூடுவிங்க ஓ பத்து மணிக்கெல்லாம் மூடிடுவீங்களா உங்கள்கிட்ட எத்தனை பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் இருக்கு நாலு பேரு தான் உட்கார முடியுமா நாங்கள் எட்டு பேர் இருக்கோம் அரேஞ்ச் பண்ண முடியுங்களா ஓகே அரேஞ்ச் பண்ணிருங்க நான் ரிசர்வு பண்ணிக்கிறேன் உங்கள் ஹோட்டலில் பார்க்கிங் வசதி இருக்கா கார் நிறுத்துகிற மாதிரி சரி ஓகே டேபிள் ரிசர்வ் பண்ணிருங்க நாங்கள் நைட்டு டின்னருக்கு ஒரு செவன் ஓ கிளாக் வந்துடுறோம்